இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்துட்டு ஏசி அதுக்கப்புறம் வாஷிங்மிஷினு கிரைண்ட்ரு ஃப்ரிட்ஜ்ஜி டிவி அது எல்இடி டிவியெல்லாம் வாங்கிருக்கோம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ்ஜிங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோடய பர்த்ரேக்காக வந்துட்டு ஒரு செலிப்ரேஷன் அதுக்காவே வந்துட்டு எங்கள் அப்பாக்கு நாங்கள் கிஃப்ட்டு பண்ணிணது அதை வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டாகவும் இருந்துச்சு இப்போ டிவிங்கிறது எல்இடி டிவி எல்லோர்த்துட்டையும் எல்லா வீட்லேமே வந்து சுமார்ட் டிவிங்கிறது எல்லாமே இப்போ இதாயிட்ச்சு எ வாஷிங் மிஷின்ங்கும் போது வந்துட்டு இப்போ எல்லோருமே கையில் துவச்சிட்ருப்பாங்க எல்லாம் வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு கையில் துவைக்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே பெயினாக இருக்கும் அந்த பெயினு இல்லாமல் இருக்கிறக்காகத்தான் வாஷிங் மிஷின் வந்துட்டு வாங்கினது எங்கள் ஒய்ஃபுகாகவே தான் வந்து வீட்டில் சரி பெயின் இல்லாமல் இருக்கணுங்காக வா வாஷிங் மிஷின் வாங்கினது இப்போது வந்துட்டு இப்போ காய்கறியெல்லாம் அழுகி போயிகிட்டே இருக்குது வீட்டில் வாங்கிட்டு வந்தால் வா வாங்கிட்டு வந்து வச்சால் வச்சுக்கோ ஒன் வீகில் வந்துட்டு ஒரு டூடேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கனா அழுகி போயிடுது அப்படினுங்கிறத வந்துட்டு அதுக்கு என்னென்னன்னா சரி ஓகே நம்ம ஃப்ரிட்ஜ்ஜி வாங்கினா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கம் போது சரினு நினச்சிட்டு எல்லா வீட்டில் எல்லாம் பேசி முடிச்சுட்டு சரி ஒர் ப ஓகே இந்த பொங்கல் பண்டிகை வருது அப்படிங்கம் போது வந்துட்டு சரி அதில் ஆஃபரில் தான் போட்டுருப்பாங்க அப்படிங்குற மாதிரி பார்த்துட்டு நாங்கள் ஃப்ரிட்ஜ்ஜி வாங்கினோம் கம்மி ரேட்டில் அப்புறம் இன்டெக்ஷன் ஸ்டவ்வு அதே மாதிரி தான் சரி ஓகே நம்ம வீட்லயெல்லாம் பார்த்தீங்கனா மேக்ஸிமம் பழைய ஸ்டவ்வெல்லாம் பார்த்தீங்கனா ரெண்டு அடுப்பு தான் இருக்கும் இப்போல்லாம் மூணு நாலு வந்துருக்குது இப்போ மூணு நாலு அடுப்புனா வந்து பார்த்தீங்கனா அதில் ஒரே இதில் வந்துட்டு அட்டடைமில் வந்துட்டு மூணுமே வச்சுக்கலாம் குழம்பு சாம்பாரு ரசம் அப்படிங்கெல்லாம் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஒட்டுக்கவே வச்சுக்கலாம் அதை வந்துட்டு அது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது இப்போ அந்த இன்டெக்ஷன் ஸ்டவ்வெல்லாம் மற்ற படி வந்து பார்த்தீங்கனா இப்போ சீலிங் ஃபேன்லாம் வந்து பார்த்தீங்கனா இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுகிறா மாதிரியெல்லாம் வந்துருக்குது அதனால புது புது வகையான சீலிங் ஃபேனு அந்த மாதிரிலாம் வாங்கி வச்சுக்கிட்டா கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும்னு சொல்லி அதுவும் வாங்கி வச்சுருந்தோம் ஏர்கூலரும் அதே மாதிரிதான் ஏர்கூலரும் வந்து வாங்கியிருந்தோம் அது எல்லாம் வந்து பார்த்தீங்கனா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிகினது தான் இன்னுமே நல்லா உழைக்கிது பரவாயில்ல நாங்கள் வந்துட்டு சரி ஓகே வாங்கினாலும் ஒரு எதுகோ சரி ஓகே இப்போ ஃபேன் காற்றுல வராம் ஃபேன் காற்று வராமல் இருக்கிறக்காக ஏர்கூலரெல்லாம் வாங்கிருந்தோம் ஆனால் பரவாயில்ல இன்னுமே வந்து ஏர்கூலர் மட்டும் போட்டாவே போதும் எங்களுக்கு வீடு ஃபுல்லாகவே வந்து காற்று வர மாதிரி அந்த மாதிரி பெனிஃபிட்டாகவும் இருக்குது